நாங்கள் கொண்டாடுகிற கலாச்சாரம் வந்து கலாச்சார விழாக்கள்னால் தீபாவளி பொங்கல் அப்புறம் வந்து உள்ளூர் திருவிழா இந்த மாதிரிதான் தீபாவளிக்கு என்ன பண்ணுவோம் முன்னாடி நாள்ளேவே இந்த பலகாரம் அதெலாம் செஞ்சு நைட்டுக்கு ஏதாவது எங்கள் முன்னோர்கள் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு படைச்சிட்டு அன்னிக்கு நைட்டு ஃபுல்லாக வெடி வெடிக்கிறது அடுத்த நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சு புது ட்ரெஸ் போட்டுகிட்டு ஃபுல்லாக வெடி வெடிக்கிறது எங்கள் பக்கத்துக்கு வீட்டுகாரங்க எங்கள் சொந்தக்காரர்களுக்குலாம் நாங்கள் செஞ்ச பலகாரம் முறுக்கு அதிரசம் சீடை இது மாதிரி என்ன குலாப்ஜாமூன் அது மாதிரி நிறைய செஞ்சு அவர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுவோம் அடுத்த ப கலாச்சார பண்டிகைனால் அது பொங்கல் தான் பொங்கல் வந்து நாலு நாள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் போகிக்கு வந்து இந்த பழைய பொருட்களெலாம் இது எரிச்சுட்டு புதுசாக வாங்கிறது அப்புறம் வந்து தை பொங்கல் வந்து திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லுவாங்களா அது வந்து காலையிலேயே வந்து சூரியனுக்கு பொங்கல் வச்சுட்டு எல்லாம் படைச்சி அதுக்கு புது ட்ரெஸ் போட்டுகிட்டு அன்னிக்கி கொஞ்சம் ஜாலியாக இருப்போம் கரும்பு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல் மாட்டுக்கு வந்து படைச்சி மா முன்னாடியே அதை குளுப்பாட்டி அதுக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி கொம்புக்கெலாம் பெயிண்ட் அடித்து அதை சாயந்திரம் எல்லாம் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே ஃபுல்லாக சுற்றி ஊரில் இருக்கிற எல்லா மாட்டையும் அங்கே கூப்பிட்டு வந்து அப்புறம் வண்டியில் அதை பூட்டி அதுக்கு அப்புறம் அதை ஊர் ஃபுல்லாக நாங்கள் அதில் மாட்டு வண்டியில் ரவுண்ட்ஸ் அடிப்போம் அப்போது இப்போயெலாம் இது கொஞ்சம் குறைஞ்சிடிச்சி அடுத்து பார்த்தீங்கன்னா கரிநாள் கரிநாளில் வந்து செம ஜாலியாக இருக்கும் வாய்ஸு ட்ரெஸு புது ட்ரெஸ் போட்டுகிட்டு பொதுவாக ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னாலே போட்டி வைப்பாங்க அதில் கலந்துக்கிட்டு இந்த பரிசு அந்த பரிசுனு வாங்க வேண்டியது தான் அதுக்கு அப்புறம் வந்து இன்னொன்று அதில் வந்து ஜடை தைப்பாங்க சாமந்தி பூ வச்சு ஜடையில வந்து ஊசி நூல் வச்சு தச்சு அதை ஒரு இதாக இப்போ சின்ன பசங்கள் அதை போட்டுகிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க நல்ல பட்டு பாவாடை சட்டைலாம் போட்டுகிட்டு நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க அடுத்து வந்து உள்ளூர் திருவிழா திருவிழானால் இப்போது எங்கள் ஊருலெல்லாம் ஆடி மாதத்துல கூழ் ஊத்துவது அதுக்கு அப்புறம் வந்து பங்குனி மாதத்துல சித்ரை மாதத்துல நிறைய திருவிழா வரும் அதில் வந்துட்டு நிறைய தேர் இழுக்கிறது அப்புறம் வந்து மயான கொள்ளைன்னு சொல்வது அப்புறம் இன்னொரு கடைசி நாள் வந்து கடை தெருவில் போய் தி பொருள் வாங்குவது வீட்டுக்கு தேவையான பொருள்களெலாம் வாங்குவாங்க அங்கே எல்லா விதமான பொருளும் இருக்கும் சட்டி பானை அப்புறம் இப்போ வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்களெலாம் அது மாதிரி நிறைய இருக்கும் பசங்களுக்கு விளையாட்டு பொருள் அந்த மாதிரிலாம் இருக்கும்